எனக்கு மலைகள் மேலே ஏற ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மலையில் இருக்க பாறையெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நீட் நீட்டாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பார்த்து ரசிக்கணும்னு ஆசையாக இருக்கும் காடுகளில் இருக்கிற விலங்குகளை பார்த்து ரசிக்க பிடிக்கும் விலங்குகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் சிங்கம் புலி கரடி என நிறைய வகையான விலங்குகள் இருக்கும் அதனால் காடுகள்ல ஜாக்கரதையாக இருக்கணும் கடற்கரையில் நடந்து போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா த அலைகள் வந்து உரசிட்டு உரசிட்டு போகும்போது அந்த மணல்கள்ல ப கால் படும்போது கால்ல மணல் ஒட்டி ஒட்டி பிரியும் அது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம கால் தடம் அங்கே பதிஞ்சிருக்கும் அது ரொம்ப ஒரு மெமரஃபுலாக இருக்கும் பனியால் மூடப்பட்டிருக்கும் போது மலையெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஏறும்போது நம்மளுக்கு ஒரு புது ஃபீல் கிடைக்கும் நம்ம ஒரு அட்வெஞ்சராஸாக இருப்போம் ஒரு எதிர்ப்பார்ப்போடயே இருப்போம் அடர்ந்த காட்டில் ரொம்ப எது இருக்குதுன்னு தெரியாது அந்த டைமில் காடுகள்ல போகும்போது ரொம்பவே கொஞ்சம் பயமாகவும் ரொம்பவே அட்ராக்ட்டிவாகவும் இருக்கும் அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃபு புது விதமான ஃபீல் வரும் அனைத்து மலைகளிலும் ஏறும்போது எவரெஸ்ட் மலை தான் ரொம்பவே பெருசுன்னு சொல்லுறாங்க சூரியன் ம அஸ்தமனம் ஆகும் போதும் உதிக்கும் போதும் ரொம்பவே அழகா இருக்கும் அதை மலையிலேருந்து பார்த்தா இன்னமும் அழகா இருக்கும் இது வரைக்கும் நான் மலையிலேருந்து பார்த்தது இல்லை ஆனால் பாண்டிச்சேரியில இருக்கும் போது சன்ரைஸ் உதிக்கம் போது பார்த்துருக்கேன் அது ரொம்பவும் அழகா இருக்கும் அதனால நிறையவும் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு வைட்டமின்ஸ் நிறைய கிடைக்கிது மனுஷங்களுக்கு ரொம்ப நல்லது வெயில் நம்ம மேலே படுறதுனால நம்மளுக்கு பலவிதமான லாபங்கள் இருக்கிறது